பத்திரிகை சுதந்திரம் என்பது பத்திரிக்கையில நியூஸ் வர எல்லா நியூஸுமே நம்மளால் நம்பிவிட முடியாது ஏன்னால் ஒரு சில நியூஸ் வந்து உண்மையாகவும் இருக்கும் பொய்யாகவும் இருக்கும் இப்போ அரசியலில் வந்து ஒருத்தவங்க வந்து இந்த இதில் வந்துவிட்டாங்க அப்படினால் நம்ம நம்புவோம் ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ஏரியாவில் வந்து இப்போ ஒரு தொகுதின்னு நம்ம எடுக்கிட்டோன்னால் இந்த ஊரில் வந்து நல்லது செஞ்சுருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நமக்கு தெரியாது இல்லையா இவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்காங்கன்ட்டு அதை வந்து ஒரு நியூஸாக க்ரியேட் பண்ணி சொல்லுவாங்க ஆனால் வந்து அங்கே போய் நம்ம விசாரித்தோனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ட்டு அந்த அந்த மக்கள் வந்து அவங்களோடய குறைய சொல்லுவாங்க அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்ப முடியாது ஏன்னால் இப்போ கண்ணால் பார்க்குறதும் பொய் காதால் கேட்பதும் பொய்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம கண்ணால் பார்க்குறதும் பொய் காதால் கேட்பதும் பொய் அப்போ எதையுமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் கூடாது இப்போ நமக்கே ஒருத்தருக்கு ஒரு ஒரு உதவி வேணும்னு நம்ம போய் நிற்போம் இல்லையா ஆனால் செய்கிறேன் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க காலைவாரி விட்டுடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மனுஷங்களையும் நம்ப முடியாது ஒரு நியூஸையும் நம்மளால் நம்ப முடியாது